எங்கள் வீட்டில் நாங்கள் பாரம்பரிய பாரம்பரியமாக அந்த கறிக்குழம்புங்கள் தான் நாங்கள் நிறையா வைப்போம் மட்டன் சிக்கன் நாட்டுக் கோழி குழம்பு எல்லாமே நாங்கள் வைப்போம் நாங்கள் வெஜ்ஜோடு நான்வெஜ்ஜு தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நான்வெஜ்ஜுக்கு பொறுத்தவரையும் எல்லா மசாலாவும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணுவாங்க நாங்கள் கடையில் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம் வீட்டில் இந்த மிளகா எல்லாமே வறுத்து அம்மியில் அரைச்சி அப்படிதான் நாங்கள் குழம்பு வைப்போம் அதனால் அதுக்காக தனி டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் வாங்கி பண்ணபோது அது சரியாக டேஸ்ட் இருக்காது ஒவ்வொன்று நல்லாயிருந்தாலுமே நீங்கள் தரமாக வீட்டில் மசாலா ரெடி பண்ணி அதை அரைச்சி சாப்பிடும்பொழுது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்கும் கடையில் வாங்குகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க குழம்ப நம்மளே எல்லா மசாலாவும் ரெடி பண்ணி வீட்டில் தயாரித்து நம்ம சமைக்கிறது தான் நம்ம உடம்புக்கும் ஆரோக்கியம் டேஸ்ட்டியாகவும் இருக்கும் நீங்கள் எல்லாமே அதை ட்ரை பண்ணிப் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும்